நான் வேலையில் சேர்ந்த ச ச சுமார் ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவதுல வேலைக்கு சேர்ந்தேன் நான் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு குழி வெட்டுற வேலைக்கு தான் நான் சேர்ந்தேன் ஈபியில் ஈபியில் வேலை செஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவதுல கலைஞர் பீரியட்டில் ஸ்பெஷல் ப்ரோகிராம்கிற ம இதில் வந்து அதலாம் கிராமத்து பகுதியிலெலாம் கம்பம் நட்டு ப லைன் இழுத்து இந்த தெரு விளக்கெலாம் போடுகிற வேலைக்கு தான் நாங்கெளாம் இது பண்ணிணோம் அன்றைய காலக்கட்டத்தில் எங்களுக்கெலாம் எங்களுக்கு சம்பளமாக கொடுத்தது ஒரு நாளைக்கு ரெண்டே முக்கால் ரூபா அந்த ரெண்டே முக்கால் ரூபாய வைச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நாங்கள் குடியிருந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்ரு தூரமாக போய் நாங்கள் வேலை செய்யணும் அந்த காலக்கட்டத்தில் நாங்கள் சைக்கிளில் தான் போவோம் சைக்கிளில் போவோம் அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துக்கு ஏழ்ர மணிக்கு நாங்கள் அங்கே இருக்கணும் ஏழ்ர மணிக்கு இல்லைனா எங்களோட டைம் கார்ட்டில் ஆப்சன்ட் போட்டுருவாங்க அடுத்த நாள் போய் நாங்கள் அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு வேலையை கேட்கணும் இல்லாட்டி போய்விட்டு வான்னு கூட சொல்லிடுவாங்க பதினைஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ப்ரேக் கொடுத்துருவாங்க நாங்கள் குடும்பத்தை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டே முக்கால் ரூபா சம்பளத்தில் நாங்கள் குடி இருக்கிறது ஒரு இடம் வேலை செய்வது ஒரு இடம் நாங்கள் அப்படி வேலை செய்கிற இடம் எல்லாம் குடிக்க கூட தண்ணி இல்லாத இடம் ஃபாரஸ்ட்டான இடத்துலலாம் வேலை செஞ்சு இருக்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவதுல வந்து மேச்சேரி மேச்சேரிகிற ஊரில் தான் வேலையை ஆரம்பித்தோம் அந்த மேச்சேரிகிற பகுதியில் காமனேரி சாத்தப்பாடி மனத்தால் நல்லாகவுண்டம்பட்டி வாழதாசன்பட்டி சிந்தாமணியூர் தொளசம்பட்டி இந்தமாதிரி இடம் எல்லாம் எங்களுடைய வேலை குழி எடுக்க வேண்டியது கம்பம் நிறுத்த வேண்டியது லைன் அடிக்க வேண்டியது ட்ரான்ஸ்ஃபார்மர் போட வேண்டியது சப்ளை கொடுக்க வேண்டியது இது தான் வேலை அதே மாதிரி இந்த பக்கம் மேச்சேரியில் இருந்து மறுபடி இந்த பக்கம் மல்லிகுந்தம் ரெட்டை கிணறு திப்பருத்தாம்பட்டி சூரியனூர் பள்ளிப்பட்டி கூனாண்டியூர் கீரைக்காரனூரு நாகோஜிப்பட்டி இந்தமாதிரி இடத்துக்குலாம் நாங்கள் அதாகப்பட்டது மேட்டூர் டேம் உடைய பின் சைடு இருக்கிற இடம் எல்லாம் வேலை செஞ்சோம் அங்கெலாம் போனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் அது அப்படி ஏலுமத்தியாங்காடில் இருந்து கூனாண்டியூர் போகிற இடம் ஒரு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ஃபாரஸ்ட்டு அந்த இடத்துலலாம் கம்பமெலாம் போடணும்னால் கம்பமே இப்போ இந்த காலத்துலெலாம் இரும்பு கம்பங்கள் அது இதலாம் இருக்குது அந்த காலத்தில் சிமெண்டு கம்பம் தான் தள்ளுவண்டியில் தான் போட்டு தள்ளிகிட்டு போவோம் மற்றபடி மாட்டுவண்டியோ எந்த வித போக்குவரத்தும் இருக்காது அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து அந்த கம்பத்தை ஏற்றி ஒரு பன்னெண்டு பேர் பக்கமாக அந்த வண்டியை ஃபாரஸ்ட்டில் கல் இருக்கும் இடைஞ்சல் இருக்கும் அதெல்லாம் தூக்கிவச்சு மேலே கொண்டு போய் அந்த கம்பத்தை நட்டு லைன் இழுத்து அந்த கிராமப்புற மக்களுக்கு நாங்கள் வந்து ஒரு மின்சாரம் கொடுத்தது அது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்த அளிக்கும் அதே அந்த அந்த மாதிரியான ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது அந்த காலத்தில் பெரிய மலைப்பாங்கான இடத்துல இந்த பாறைகளில் பாலினு சொல்லுவாங்க அந்த பாலிகளில் வந்து தண்ணி நின்றிட்ருக்கும் பார்த்தா கொசுவாக பூராக இருக்கும் நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு அந்த வேர்வையை துடைக்கிறதுக்காக துண்டுங்களெலாம் வச்சுட்டு இருப்போம் அதை போட்டு இந்த மெல்லிதான துண்டுகள் அந்த துண்டை அந்த தண்ணி மேலே போட்டு அந்த தண்ணியை எம்ஜிஆர் அடிமை பெண்ணில் குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு நாங்கள் வேலை செஞ்ச காலமும் உண்டு அதையும் குடிப்போம் அது இல்லைனா இந்த கற்றாலைனு ஒன்று சொல்லுவாங்க அந்த கற்றாலைய எடுத்து மென்றுக்கிட்டு இருப்போம் மென்று சாப்பிடுவோம் அப்புறம் அதை விட்டா அப்படியே கீழே வந்தோமா கிராமத்துப்பகுதியில் வந்து அந்த அவரை துவரை இந்த பூசணிக்காய் இந்தமாதிரி காய்கறியெலாம் விதைச்சிருப்பாங்க அதை பச்சையாகவே நாங்கெளாம் வந்து பறித்து சாப்பிடுவோம் ஆனால் அந்த காட்டுக்காரங்கெளாம் அவுங்கவங்கள எங்களை எதுவுமே சொல்லமாட்டாங்க அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் அங்கே இருக்கிற பொதுமக்கள் தெரு லைட் தானே போடுகிறோம் தெரு லைட் போடுவோம் ஏதோ ஒரு சில விவசாய நிலத்துக்கு மின் இணைப்பு கொடுப்போம் அப்படி கொடுக்குற இடத்துல அவங்க வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு நேரம் ரெண்டு நேரம் நாங்கள் வேலையை முடிக்கிற எத் எத்தனை நாள் வேலை செய்கிறோமோ அத்தனை நாளைக்கும் எங்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு போடுவாங்க அந்த கூனாண்டியூர் கீரைக்காரனூர் பொறுத்தவரையிலும் அந்த மேட்டூர் டேம் பின் பகுதியில் இருக்கிற முழுவோடைனு சொல்லுவாங்க அந்த முழுவோடையில வந்து கோராளிகிற ஒரு ஒரு ஒரு விளைச்சல் அது விளையுங்க அதை அதைத்தான் எங்களுக்கு வந்து சாப்பாடாக செஞ்சு போடுவாங்க அந்த கோராளிக்கு வந்து நாங்கள் ஒன்றா புளிரசம் தான் வச்சு கொடுப்பாங்க அப்படி இல்லைனா அங்கே இருக்கிற மீன் குழம்பு தான் வச்சு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே ஒரு சில நாளில் அங்கேயே தங்கி வேலை செய்வோம் நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நாங்கள் எங்கள் மனைவிகள் கொழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்ப்போம் மற்ற நாளெலாம் அங்கேயே தங்கி வேலை செய்வோம் ஏன்னால் வந்துட்டு போக முடியாது ஏழ்ர மணிக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கணும் கடினமான வேலையை செய்வோம் அந்த கடினமான வேலைகளெலாம் செஞ்சு அந்தமாதிரி பகுதியிலெலாம் மின் இணைப்பு கொடுத்தோம்னா எங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அதே டைமில் வந்து ஊர்மக்களெலாம் வந்து அது ஒரு கூட்டம் மாதிரி போடுவாங்க ஏன்னால் கரண்டு புதுசாக ஊருக்கு ஊர் ஊருக்கு வருது நம்ம ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஒரு கூட்டமெலாம் போடுவாங்க அதில் எங்களுக்கு வந்து சாப்பாடு கீப்பாடெலாம் செஞ்சு போடுவாங்க அந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் ஏன்னால் இன்றைய கா அன்றைய காலக்கட்டமெலாம் ஒரு ஒரு இடத்துல வந்து அரிசி சாப்பாடு செஞ்சு ஒரு குழம்பு வச்சு ஒரு பருப்பு குழம்போ ஒரு மீன் குழம்போ வைக்க வச்சு இது பண்ணுறாங்கன்றது பெரிய அபூர்வமான சமாச்சாரம் அந்தமாதிரி செய்யும் போது எங்களுக்கு வந்து எங்களுடைய உள்ளங்களெலாம் அதிபயங்கரமான ஒரு இதாக இருக்கும் அது எதுனால் எப் எப்படி சொல்வதுன்னே எங்களுக்கு அது விளக்கி சொல்ல முடியல அந்த அளவுக்கு எங்கள் மனசெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படும் அந்தமாதிரி கூனாண்டியூர் கீரைகாரனுார் பகுதி எல்லாம் வேலை செய்வோம் அது அதை விட்டோனா இந்த பக்கம் தர்மபுரி சைடு தர்மபுரி சைடு அந்த ஆற்றோரம் தொப்பையார் பக்கமெலாம் வேலை செஞ்சு இருக்கிறோம் அதே மாதிரி மேச்சேரியில் இருந்து காளிக்கவுண்டனுார் ஒரு வெள்ள வெள்ளாறு கம்பம்பட்டி எருமைப்பட்டி பப்புரொட்டி ஒரு சென்ட்ராயரெட்டி ஒரு அப்டு வந்து ஒரு தொப்பூர் வரையிலும் வேலை செய்வோம் அந்த நேரமெலாம் இரவு நேரத்தில் நாங்கள் எங்கிருந்து யார்யார் கிணத்துக்கு வேலை செய்கிறோம் யார் யார் ஊரில் வேலை செய்கிறோமோ அங்கேயே அவங்களாம் எங்களுக்கெலாம் சாப்பாடு போட்டுருவாங்க அங்கேயே வேலை செஞ்சுட்டு அங்கேயே படுத்துக்குவோம் அதுக்கென்னு நான் படுக்கிறதுக்கு கட்டில் தேட மாட்டோம் ஒன்றும் தேட மாட்டோம் எங்கே இடம் இருக்குதுதோ அங்கேயே ஒன்று இப்போ வெளியில் கூட படுத்து தூங்குவோம் அந்த மாதிரியெலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதேமாதிரி இந்த பக்கம் சாத்தப்பாடி காமனேரி மனதால் நல்லாகவுண்டம் பட்டி தொளசம்பட்டி சிந்தாமணியூர் இந்த பக்கம் வேலை செய்வோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் நாங்கெளாம் குடியிருந்தது மேச்சேரியில் குடியிருந்தோம் வாடகை வீட்டில் தான் குடியிருந்தேன் அந்த மேச்சேரியில் குடி இருந்துகிட்டு இந்த பக்கம் லோகூர் ராமமூர்த்தி நகர் இந்த பக்கமெலாம் வரணும்னால் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்ரு நாங்கள் அங்கே இருந்து சைக்கிளில் வரணும் காலையில் எங்களுக்கு ஒரு அஞ்சு மணிக்கே எங்கள் வீட்லெலாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க சாப்பாடு செஞ்சு கொடுத்தோனே மூணு மூணு நாலு டிபன் பாக்ஸ்ஸு நிறைய வச்சு கட்டி கொடுத்துருவாங்க அதை வந்து நாங்கள் பாதி வழியில ஒரு இடத்துல சாப்பிடுவோம் வேலைக்கு போன இடத்துல ஒரு இடத்துல சாப்பிடுவோம் மறுபடி மதியம் ஒரு இடத்துல சாப்பிடுவோம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு புறப்படும் போது ஒரு நேரத்தில் சாப்பிடுவோம் இந்தமாதிரி அதை முப்பது கிலோமீட்ரு அப் அண்ட் டவுன் அறுபது கிலோமீட்ரு ஒரு ஒரு நாளில் கூட சைக்கிளில் போய்விட்டு வந்து நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்ருப்போம் அன்றைக்குலாம் வந்து எங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது ஏன்னால் ரெண்டே முக்கால் ரூபா சம்பளம் ரெண்டே முக்கால் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு மாதத்துல ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி பத்து ரூபா கிடைச்சுனாவே எங்களுக்கு பெரிய வருமானம் கிடைத்தமாதிரி அது அதாகபட்டது அன்றைய காலக்கட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு பிஸ்கட் டப்பாவில் வந்து ஒரு அரிசி அது நிறையா நிறைச்சி வச்சுருந்தோம்னாவே நாங்கள் பெரிய பணக்காரன்னு நினைப்போம் அதேமாதிரி நல்ல நண்பர்கள் இருப்பாங்க எல்லாம் எந்தெந்த ஊரில் போய் நாங்கள் வேலை செய்கிறோமோ அந்தந்த ஊரில் எங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தாங்க பெரியவர்கள் அதாகப்பட்டது அந்த ஊரில் அப்போ அப்போலாம் பெரியவர்கள்னு சொன்னால் முன்சீப்பு கர்ணம் அப்படி இப்படினு சொல்வாங்க அந்தமாதிரி இவங்களுடைய நல்ல ஆதரவெலாம் எங்களுக்கு கிடைக்கும் எங்கள் இப்போ ஒரு எங்களுக்கு வந்து மேலத்தை தவறுதலான எண்ணங்கள் தவறுதலான பேச்சுக்கள் நாங்கள் செய்வது வந்து சாதாரண வேலை குழி வெட்டுறது கம்பம் நடுறதுல லைன் இருந்தாலும் கெட்ட வார்த்தைகள் மற்ற அது இதெல்லாம் எதுவுமே பேசமாட்டோம் வேலையில் நாங்கள் சே நிறைய சவால்லாம் சந்திச்சுருக்குறோம் அதாவது இப்போ நிறையா அதாகப்பட்டது மேட்டூரில் இருந்து மேட்டூரில் இருந்து தொப்பூர் வழியா வந்து பெரிய உயரழுத்தம் மின்பாதை ஒரு ஒன் டன் கேவி லைன் போய்கிட்டு இருக்குது அதுக்கு இடைல வந்து வெள்ளாறுகிற இடத்துல வந்து ஒரு விவசாய கிணத்துக்கு நாங்கள் லைன் எடுக்கும் போது செஞ்சுக்கிட்ருக்கும் போது எதிர்பாராத விதமாக அது வ வ ஒன் டன் கேவி லைனுக்கும் கீழே வந்து நாங்கள் லைன் இழுக்கும் போது நாங்கள் இழுத்த கம்பி வந்து அந்த பெரிய உயரழுத்த மின் பாதையில் போய் பட்டு அந்த கம்பியெலாம் சுக்கு நுாறா மோதி எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு கம்பத்தில் இருந்து எங்கள் ஆளுங்கெலாம் கீழே விலுந்து நிறைய பேர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிசன் ஆகி அந்தமாதிரி இதெல்லாம் இருந்து நாங்கள் அங்கே நாங்கள் உயிர் தப்பித்ததே எங்களுக்கு பெரும் பிரச்சினையா இருந்தது அந்தமாதிரி இடத்துலலாம் நாங்கள் வேலை செஞ்சு எங்கள் வேலை எல்லாம் காப்பாற்றி இன்றைக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு ஈபியில் ஒரு ஒரு ஒரு சாதாரண வேலையில் இருந்து ஒரு போர்மேன் ஆகி ரிட்டேட் ஆகிருக்கேன்னா நாங்கள் அன்ன அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் அந்த வேலையினுடைய இது வந்து இன்றைக்கு வந்து எத்தனையோ கிராமங்களில் வந்து இன்றைக்கு வந்து தெரு விளக்கு இருக்குது வீட்டில் அனைத்து மின்சாரத்தை பொறுத்தவரையிலும் மின்சாரம் இல்லாததுன்னால் எதையுமே பண்ண முடியாது அந்த மாதிரி இதுக்கெலாம் நாங்கள் வந்து ஒரு அடித்தளமாக இருந்திருக்குறோம் அப்படி பார்க்கும் போது அந்த அந்த பகுதியெலாம் மிஞ்ச மின் தேவைகளெலாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து சேலம் நகர்புறத்துக்கு ட்ரான்ஸ்வர் வாங்கிட்டு ஒரு எழுவத்தாறுல வந்தோம் அன்றைய காலக்கட்டத்தில் எஸ்சிடி கம்பெனினு தான் ஒன்று இருந்தது அந்த கம்பெனியில் இங்கே வந்தாலும் எங்களுக்கு அதே குழி வெட்டுற வேலை தான் குழி வெட்டுறதுனா நகர்புறத்தில் வந்து சுடுகாடும் இருக்கும் மற்ற நல்லது கெட்டது டிச்சு ஓரமெலாம் கூட இருக்கும் அன்றைக்குலாம் கூட நாங்கள் அதுலெலாம் கவலைப்படாமல் குழி வெட்டுவோம் கம்பம் வீழ்த்துவோம் சேற்றுல இறங்குவோம் இது பண்ணுவோம் அதுக்கெலாம் நாங்கள் வருத்தப்பட்டதே இல்லை நாங்கள் வேலை வேலையை வந்து வந்து நாங்கள் செவ்வனே செய்யணுகிறத்துக்காக செஞ்சோம் அந்த காலக்கட்டத்தில் கூட சரியான அந்த நகர்புறத்தில் பொறுத்தவரையிலும் சரியான ஒரு மே மே மின்சார விபத்துகள் நிறையா நடக்கும் அந்தமாதிரி விபத்துக்களெலாம் இருந்து நாங்கள் வந்து தப்பித்திருக்குறோம் அதை முடிச்சுட்டு